அண்ணாமலையார் கோவிலு வந்து அந்தளவுக்கு எனக்கு தெரியாது அண்ணாமலையார் கோவிலு வந்து அதுக்கு பண்ணுற கரகாட்டம் இப்படி ஒயிலாட்டம் அப்படிலாந்தான் மட்டும்தான் எனக்கு தெரியும் மற்றபடியா அது வந்து பழையக்காலத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இப்போ என்ன சாமி தான் அது முக்கியமான பேமஸ் வந்து திருவண்ணாமலையில் வந்து கி கிரிவலம் மட்டுதான் அது அதிகமான ஃபேமஸ் நான் பிறந்ததுலேருந்து அது மட்டும்தான் எனக்கு அவ்வளவா தெரியும் பழைய காலத்து கதைலாம் அவ்வளவா எனக்கு சரியாக தெரியாது